எங்கள் வீட்டில் எப்படி பெருக்குகிறீர்கள் என்றால் சுத்தமாக துடைப்பத்தில் பெருக்கி பூரா சுத்தம் செய்கிறோம் வெள்ளை செய்கிறோம் வெள்ளையாக சுண்ணாம்பு அடித்து வெள்ளையே செய்கிறோம் மாட்டு சாணத்தை தெளித்து கோலம் போட்டு கோலம் போட்டு அதை சுத்தம் செய்கிறோம் முண்டால் மாட்டு சாணம் வந்து ரொம்ப நல்லது அந்த காலத்தில் கிருமி நாசினிகள் உள்ள வரக் கூடாது என்று காலில் கையில் நடந்து வந்தால் கிருமி நாசினி வரக்கூடாதுனு மாட்டு சாணம் தெளிச்சாங்க முன்னால் கோலம் போடுவாங்க எறும்பு பூச்சி புழுகு வரக்கூடாதுனு கோலம் போடுவாங்க வீட்டு முன்னால் மாட்டு சாணம் போடுவாங்க பொம்பளைங்க எழுந்து காலையில் ஆறு மணிக்கு தெளித்து பூரா துடைப்பத்துல பெருக்கி சுத்தம் பண்ணுவாங்க ஏன்னா மாட்டு சாணம் டெய்லி டெய்லி எடுத்துட்டு வந்து மாட்டு சாணம் கரைத்து தண்ணியில் ஊற்றி தெளித்து துடைப்பத்துல பெருக்கி கோலம் போட்டு காலையில் அது காய்ஞ்ச பிறகு கோலம் போடுவாங்க கோலம் போட்டால் அந்த கோலம் போட்டது என்னத்துக்குனா எறும்புங்க அந்த பூச்சு புழுயெல்லாம் வரக்கூடாதுன்றதுனால தான் கோலம் போடுவாங்க முன்னால் மாட்டு சாணம் போட்டோம்னா ஒரு கிருமி கூட காலில் தடவி உன் வீட்டுக்குள்ளே வரக் கூடாதுனு சுத்தமாக கிளீனாக வச்சுகிறதுக்காக போடுவாங்க அதை தான் செய்வாங்க வீட்டுக்குள்ளே சுத்தம் பண்ணுறதோ பண்ணுறதோ எல்லாம் கிளீனாக இருக்கும் அப்புடினு பெருக்கிறதோ இல்லை கழுவறதோ எல்லாம் பண்ணுவாங்க வீட்டில் துடைப்பம் அடிக்குவாங்க சுண்ணாம்பு பூசுவாங்க சுண்ணாம்பை பூசுவது கிருமிங்க வீட்டுக்குள்ள வரக் கூடாதுன்னு தான் கிருமி பூசுவது அது ஆரோக்கியமாக நன்றாக இருக்கணும் என்கிறதுனால உங்களுக்கு தெரிவிக்கும் அது அப்போ தான் தெரியும் தெயும் அது அதனால் சுண்ணாம்பு அடித்தா வீடு சுத்தம் வைக்கிறது அதனால வருடத்துக்கு ஒரு மொறை சுண்ணாம்பு அடிக்கிறது வீட்டுக்கு